குடிசைத் தொழில் மாதிரி கடலபர்பி முட்டாய் இந்த மாதிரி ஐட்டமுலாம் செஞ்சுட்ருக்காங்க அவங்க பஞ்சாயத்திலருந்து ஒரு இடத்த வாடகைக்கு எடுத்து தான் செஞ்சிட்டுருக்குறாங்க இப்போ ஆனால் இத்தனை குறிப்பிட்ட காலத்துக்கு அதையை இது போட்டு மறுபடியும் அவங்க அதுக்கு முன்னாடியே காலி பண்ணணுன்னு சொல்லிட்டாங்க அதுலேயும் ரொம்ப பிரச்சனயே இதுவாகி ரொம்ப நாளாக கேஸ் போட்டு அலைஞ்சு அப்புறம் இவங்க தரப்பு நியாயம் கேட்டு இவங்களுக்கு தீர்ப்பு வந்துச்சு அப்புறம் இவங்கள ஐ அதுவும் நல்லபடியாக போயிட்டுருக்கும் போது மறுபடி லைசன்ஸ்கும் பிரச்சனையாச்சு ரொம்ப நாள் நடந்து இன்றைக்கி போனால் நாளைக்கு வான்னு சொல்கிறாங்க நாளைக்கு போனால் இப்போ வான்னு லீவு அது இதுன்னு சொல்லிகிட்டு ரொம்ப நாள் நடந்து நடந்து லைசன்ஸ் வாங்குனாங்க அதே மாதிரி காப்புரிமை வாங்கிறதுக்கும் அவங்க ரொம்ப இது இது பண்ண வேண்டியதாக இருக்குது எங்கள் எங்கேயாது போனால் எதுக்கேட்டாலும் லஞ்சம் கேட்கிறாங்க லஞ்சம் இருந்தால் தான் எதுவுமே செய்ய முடியுது அது லஞ்சம் கொடுக்கும் போது இவங்களால கொள் முதல் போட்டு இவங்க தொழிலை செய்ய முடியுறதில்ல எல்லாத்துக்கும் ஒரு இதாகவே இருக்குது அதில் இதுக்கு ஒரு நல்ல தீர்வு வேணும்